ஹலோ ஹலோ குமார் ஏஜென்சிங்களா போன தடவை வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருப்போம் உங்கள் ஏஜென்சியில் வந்து டிஎன் ஃபார்ட்டி செவன் ஏபி ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு காரு வந்து நல்லா நல்லா இருந்துச்சி போயிட்டு வரக்கும் கம்ஃபர்டபிளாகவும் இருந்துச்சு அந்த காரை நாங்கள் திரும்படியும் வந்து இன்னொரு ட்ராவல் போ போகிறோம் நீங்கள் வந்து அந்த ட்ரைவரையும் அந்த காரையும் மட்டும் எங்களுக்கு செண்ட் பண்ண முடியுமா ஏன்னா போன தடவை வந்து அவங்க ஒரு வந்து அந்த ட்ரைவர் வந்து எங்களுக்கு முத ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாரு அதனால வந்து எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவரை நல்லா ட்ரஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து வந்தோம் காரில் ஏன்னா அவர் பேசுகிறப்போ செம்ம ஜாலியாக இருந்துச்சி போன ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சி அவர் வேகமாகவும் போகிறாரு ப்ளஸ் அவரு கண்ட்ரோல்லேயும் அந்த வண்டி இருக்குது அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சீட்ஸ் இருக்குதுல்ல அது நல்லா ஏசி நல்லா இருக்குது கண்டீஷன் வார காரோடய கண்டீஷன் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால வந்து அந்த காரையும் அந்த ட்ரை அது அண்ட் அந்த காரோடய ட்ரைவர் போன தடவை வந்து யார் அவர் பேர் வந்து ஐ திங்க் அவர் பெயரு வந்து என்ன பெயரு கண்ணன்னு நினைக்கிறேன் அவர் பெயரு அவரை செண்ட் அவரையும் அவரையும் அந்த காரையும் எங்களுக்கு செண்ட் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி கொடைக்கானல் போகிறதா இருக்கிறோம் நாளைக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஒரு வாரத்தில் அதனால அந்த காரை செண்ட் பண்ணுங்க அப்புறோம் வந்து போன தடவை போனது வந்து ஊட்டி போயிருந்தோம் ஊட்டி போயிறப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு ட டென் ஹவர்ஸில் அவர் வந்து ஊட்டி போயிட்டார் செம்ம ஸ்பீடு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சி அதுவுமில்லாமல் கார் செம்ம கண்டீஷன் ஸோ நல்லா மைலேஜ் வேறே தருது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளாகவும் இருக்குது அந்த காரில் போகிறக்கு ஸோ அதே காரை செண்ட் பண்ணிருங்க நல்லாவும் இருக்குது